ஹலோ ஆமாம் மேடம் நீங்கள் ஆ சரி ஓகே மேம் பண்ணிக்கலாம் மேம் ஓகே நாளக்கு திருச்சி ஏர்போட்டுக்கு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறன் மேம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் மேம் புரியிலை மேம் வாய்ஸ் கேட்கல சரி ஓகே மேம் பண்ணிக்கலாம் மேம் அப்படி பார்த்தா காரைக்கால் இருக்குது பூம்புகார் இருக்குது திருவாரூர் கோயில் இருக்குது அதுக்கு அப்புறமேட்டுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கூட இருக்குது மேம் போய்க்கலாம் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னிங்கன்னால் பார்த்து பண்ணிக்கலாம் மேம் ஓகே மேம் எட்டு பேர் அப்படினா ஒரு முப்பதாயிரம் ஆகும் மேம் ஆ சரி ஓகே மேம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஃபுட்டு ஹோட்டல் அந்த ஸ்டே பண்ணுற இடம் அதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்லிவிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் மேம் ம் சரி ஓகே மேம் அப்போது ஒரு இருபத்தஞ்சாயிரம் தான் மேம் அதுக்கு மேலே கம்மி பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் மேம் சரி மேம் நாளக்கு காலைல உங்களை ஒரு ஏழு மணிக்கு வந்து ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிக்கிறன் மேம் சரி ஓகே மேம் தேங்க் யூ மேம்